நாங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போவோம் நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் இருப்போம் நாங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு இருந்தோம்னா நாங்கள் வந்து இந்த கறி எந்த கவிசப் பொருளுமே ஆனால் எந்த கவுச கிவுசு எதுவுமே எடுக்கமாட்டோம் காலையிலேயும் மாலையிலேயும் குளிச்சிக்கின்னு ரெண்டு வேலையும் விபூதி அடிச்சின்னு சந்தனம் குங்குமவோடு தான் இருப்போம் அதே மேரி ஐயப்பா ஐயப்பா ஐயப்பானு அதே பக்தியோட தான் நாங்கள் போவோம் அப்புறம் வந்து இந்த கேரளா நாங்கள் இந்த பார்டரு விட்டு தாண்டி நாங்கள் கேரளா பார்டர்க்கு அந்தாண்ட தான் போகிறோம் கேரளா பார்டர்க்கு போனோன்னே அப்புறோம் அதுலேருந்து ரெண்டு நாலு மூணு நாலு ஆகும் நடப்பயணம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு திருப்பிலும் அங்கே போயிட்டு சு சாப்பாடு எல்லாம் சாப் இது பண்ணிட்டு அங்கே கோயிலலாம் பார்த்துட்டு இந்த தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி எல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்கள்லாம் யார் நீ விரதம் இல்லை நான் விரதம் இல்லை அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறோம் அதேமாதிரி இங்கேருந்து அந்த காசைப் போட்டு அனுப்பின காசை கூடம் எல்லார் கையிலையும் அவங்க கொடுப்பாங்க அம்மா பாதி பேரு கொடுப்பாங்க கொடுத்தாங்கனா கொண்டுபோய் நீங்களே உண்டிக்கு போட்டுடுங்க அப்படினு சொல்லுவாங்க அப்படியே நாங்கள் எடுத்துன்னு போய் உண்டியலில் போடுவோம் ஓ நீ விரதம் இல்லை நீ விரதம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அதேமாரி அந்த க கவுசன்னா அதுக்கு பிடிக்காது முக்கியமாக கவுச்ச வந்து இருக்கக்கூடாது அதேமாதிரி பொண்கள் பொண்டாட்டிங்க நாற்றம் அந்த இது அப்படிலாம் இருக்கக்கூடாது காலையிலேயும் மாலையிலேயும் ரெண்டு வேலையும் குளிக்கணும் ரெண்டு வேலையும் விபூதி பொட்டு வச்சிக்கினு போகணும்